ஹலோ ஆ நாங்கள் அம்மன் ட்ரைவிங் ஸ்கூல்லிருந்து கால் பண்ணி இருந்தோம் உங்கள் பேர் கீர்த்தி தானே ஆ நீங்கள் டூ வீலர் ஃபோர் வீலர் ரெண்டுத்துக்குமே அப்ளே பண்ணியிருந்திங்கல்லை டூ டேஸ்க்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு நாளுக்கப்புறம் வந்து தோ க்ளாஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு உங்களுக்கு ஷெடியூல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இதுக்கு முன்னாடி ட்ரைவ் பண்ணி இருக்கிங்களாப்பா ஓ சரி சரி நீங்கள் இப்போ ரெண்டு நாளுக்கப்புறம் நம்ம வந்து எல்எல்ஆர் ஃபஸ்டு போட்டுவிட்டு அப்புறம் நம்மளோட க்ளாஸ்ஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம்ப்பா ஆ ஃபஸ்டு வந்து டூ வீலர் தாண்டா கற்றுப்போம் அதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு ஃபோர் வீலர் வந்து நாங்கள் சொல்லித் தருவோம் ஆனால் ரெண்டுத்துக்கும் சேர்த்துத்தான் வந்து நீங்கள் லைசென்ஸ் போடுற மாதிரி இருக்கும் ஒரே லைசென்ஸ் டைப் வந்து மாற்றிட்டாங்க சரிங்களா உங்களுக்கு வந்து ட்ரைவிங் ஸ்கூலில் வந்து நான்தான் உங்களுக்கு மாஸ்டர் சரிங்களா இங்கே கேள்ஸ்க்குலாம் வந்து இங்கே தனியாக நம்ம இதில் ஃபீமேல் செக்ஷனில் இருக்கிறவங்க தான் எடுப்பாங்க உங்களுக்கு நான் வந்து உங்களுக்கு ஃபோர் வீலர் வந்து சொல்லித்தருவேன் டூ வீலருக்கு வந்து இன்னொரு ஒரு மேம் வருவாங்க சரிங்களா இங்கே நம்ம ஸ்கூல் இருக்கிற இடமே வந்து கொஞ்சம் என்ன சொல்வது பிஸி ரோடு தான் அதுக்கப்புறமா வந்து ஒரு த்ரீ கிலோ மீட்டர்ஸ்க்கு நீங்கள் போயிட்டிங்கனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அந்த இடத்துல தான் நாங்கள் ஃபஸ்டு வந்து உங்களுக்கு ட்ரைன் பண்ணுவோம் நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் அந்த மாதிரி வரிங்களா இல்லைனா நைன் டு டென் அந்த மாதிரி வரிங்களாப்பா உங்களுக்கு ஷெடியூல் நாங் நீங்கள் என்ன காலேஜ் ஸ்டுடென்டாப்பா அதனாலே அந்த டைம் சூஸ் பண்ணுறீங்களா ஓகே ஒகே ஃபைன் அந்த மாதிரி ஓ ஃபைன் ஃபைன் நீங்கள் அந்த டைமே வந்துடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஏர்லியராகவே வந்துடுங்க ஏன்னால் நாங்கள் எல்லாம் அங்கே இருப்போம் நீங்கள் வரதுக்கு லேட் ஆச்சுனா உங்களுக்கு தான் கொஞ்சம் கற்றுக்குறதுல கஷ்டமாக இருக்கும் ஆனால் கற்றுக்கலாம் ஈஸி தான் எல்லாமே வந்துவிட்டு ஃபேஸிலிட்டிஸெலாம் உங்களுக்கு கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் வர்றப்போ டாக்குமெண்ட் ஆ ஆமாம் எந்த மாதிரினு கேட்குறிங்களா ஃபஸ்டு வந்து ஒரு நீங்கள் வந்ததுக்கப்புறம் த்ரீ க்ளாஸஸ் வந்து எப்படினா உங்களுக்கு வந்து நாங்கள் வீடியோ க்ளாஸ் வந்து எடுப்போம் வீடீயோஸ் போட்டு அதில் கார் பற்றி எல்லாமே நாங்கள் வந்து சொல்லிடுவோம் ஏன்னால் நீங்கள் எடுத்ததும் பயப்பட கூடாதுங்கிறதுக்காக அந்த க்ளாஸ் இருக்கும்டா அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஒரு ஃபிஃப்டீன் க்ளாஸஸ் அதாவது ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் சாட்டே சண்டே வந்து நீங்கள் நாங்கள் அவேலபில்லாக தான் இருப்போம் நீங்கள் அப்போயும் கூட வந்து நீங்க கற்றுக்கலாம் ஃபிஃப்டீன் டேஸ் வந்து அது வந்து ரொம்ப நேரம் இருக்காதும்மா த்ரீ ஹார்ஸ் வந்து நாங்கள் எடுப்போம் கண்டிப்பாக ஆனால் நீங்கள் வந்து என்னனால் நீங்கள் ஃப்லோ டெய்லி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் கற்றுக்குற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் நாங்கள் அப்படி டிசைன் பண்ணிணோம் நீங்கள் ஏன் ரொம்ப தூரமாக இருக்கோ வீடு உங்கள் ரெசிடெண்ட் எங்கேருக்கீங்க அப்படியா சரி விடுங்கடா ஓகே விடுங்க

அப்படி சொல்றிங்களா இல்லை நம்ம கற்றுக்குறது கொஞ்சம் என்ன சொல்லறது ஃபுல் ஃப்லஜ்டாக கற்றுக்கிட்டா தானே நீங்கள் ஏன்னால் ஃபோர் தொளசண்ட் பே அதுக்கு தான் சொல்கிறேன் ஆ க்ளாஸுமே வந்து இருக்கும் ஏதாவது உங் என்ன சொல்வது ம் சிமுலேட்டர் க்ளாஸ்னு உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நாங்கள் வந்து எடுப்போம்ப்பா அது வந்து எப்படினா கார் மாதிரியே நாங்கள் டிசைன் பண்ணி வச்சுருப்போம் அது ரூமில் வந்து நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணி பண்ணுவிங்கள் அதாவது எப்படினா வீடியோ கேம் விளையாடுவிங்கள்லை அதே மாதிரி தான் இருக்கும் காரில் என்ன என்ன இன்டீரியர் இருக்குமோ அது எல்லாமே நாங்கள் வந்து வச்சுருப்போம் ரோடுக்கு பதிலாக ஃப்ரெண்டில் வந்து ஸ்க்ரீன் இருக்கும் அவ்வளோ தான் நீங்கள் கியர் போடுறது எல்லாமே வந்து இங்கே க்ளியராக சொல்லி கொடுத்துருவாங்க ஸ்டாஃப்ஸ் எல்லோருமே அப்புறம் வந்து உங்களுக்கு ஃபியர் இல்லை

ம் ம் ஆமாம் ஆமாம் ஆ வாங்க வாங்க ம் ஒகே ஒகே ஏன்னா நீங்க இப்ப ஜாயின் பண்ணா இதே பேச்சோடு போயிடுவிங்க இப்போ ஒரு ஃபிஃப்டீன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எல்லோருமே கேர்ள்ஸ் தான் ஒகே ஒகே நீங்கள் வரப்போவே கூட நீங்கள் ஆதார் அப்புறம் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்கள் டென்த்து மார்க் ஷீட் டுவெல்த் மார்க் ஷீட் அதோடு எட்டெட்டு காபி மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னால் இங்கே எல்லாமே வந்து கவர்மெண்டில் வந்து நாங்கள் எல்லாமே ஸ்கீம் டிசைன் பண்ணிணது எல்லாமே அப்ரூவ்ட் வாங்கி தான் பண்ணுறோம் சரிங்களா அதனால ஒரு பிரச்சினையும் இருக்காது ம் ஆ ஓகே ம் ஓகே ஒகேம்மா ஆ ஓகே